ஹலோ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள்ம்மா ஆமாங்க மேம் சொல்லுங்கள் உங்கள் பேர் இங்கே ஒர்க் வந்து சிம்பிள்தாம்மா ஆ நார்மலாக நம்ம எல்லாமே எல்லாமே கம்ப்யூட்டரில்தான் ஒர்க் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்குதானே ஆ யெஸ் என்னோட கோல் வந்து இந்த வாரம் மேனேஜர் வந்து டாஸ்க் கொடுத்துருக்காரு அத வந்து நான் வந்து அவர் கொடுத்த டெட்லைன்குள்ளே கம்ப்ளீட் பண்ணனும் நான் வந்து பாதி பர்சென்ட் வந்து வேலையை முடிச்சிவிட்டேன் இன்னும் பாதிதான் இருக்கு அதுக்கு வந்து நான் வந்து இன்னும் ஒரு பத்துநாள் கொடுத்துருக்காரு நான் இன்னும் அஞ்சு நாள்ல முடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஓகே மேம் வொர்க் ப்ரம் ஹோம் தான் மேம் செஞ்சிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு மாதத்துக்கு மாதத்துல ரெண்டு இல்லைனா மூணு டைம் நான் ஆபீஸ் வர்றமாதிரி பிளான் வச்சியிருக்கேன் மேம் அதனால இப்போதிக்கு நான் இல்லை இப்படியேதான் கன்ட்டினியூவ் பண்ணலான்னு இருக்கேன் மேம் ஆமாம் மேம் ஓகே மேம் நான் என்னோட முடிஞ்ச அளவு என்னோடைய ஃபுல் எபர்ட்டை கொடுக்கிறேன் மேம் ஒர்க்லாம் பரவாயில்ல மேம் கூட இருக்கிறவங்கள்லாம் நல்லாவே கோவாப்பரேட் பண்ணுறாங்க ஒர்க்கெல்லாம் நல்லாவே இருக்கு ஆனாலும் ஆபீஸ்தான் வரணும் ஆ எல்லாமே வந்துட்யிருக்கு மேம் சேலரிலாம் பிரச்சனை இல்லை எல்லாமே கரெட்டாக வந்துகிட்டு இருக்கு

எல்லாமே ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே மேம் கண்டிப்பாக பண்ணுறன் மேம் ம்